எங்கள் வீட்டில் தறி நெஸ்ஸிட்ருந்தாங்க அதை நான் பார்த்துருக்கேன் எதிர்காலத்தில் அது மாதிரி நானும் செய்யணுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பிளைன் செய்யணும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாட்ரு போடுறது அப்புறம் வந்து டிசைன் மாற்றி கொடுப்பாங்க அதில் அட்டை மாற்றி மாற்றி வரும் நம்ம அதைய பார்த்து போட்டு செய்யணும் இந்த மாதிரி செஞ்சி பழகலாம்ட்டு இருக்கிறேன் அது மாதிரி வந்து பட்டு ரகம் கொடுப்பாங்க அதில் டிசைன் மாற்றி மாற்றி புட்டா இந்த மாதிரி டிசைன் முந்தி டிசைன் எல்லாம் வேறு வேறையாக வருங்க அது வந்து நம்ம மாற்றி போடணும் போடலாம்ட்டு இருக்கிறேன் அந்த எதிர்காலத்தில் வந்து நான் வந்து நானும் பழகி நல்லா இது பண்ணுவேன் என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த மாதிரி தான்னு